ஃப்ளூக் டான்சராங்க மேடம் மேடம் டான்ஸ் கற்றுக்கணுங்க மேடம் கோயம்த்தூருங்க மேடம் மேடம் கிளாசிக்கு பரதநாட்டியம் இதெலாம் தெரியுங்க மேடம்

மேடம் கோயம்த்தூரில் அங்கே போயிட்ருந்ட்தேங்க மேடம் டான்ஸ் கற்றுக்க எத்தனை மாசம் ஆகுங்க மேடம் எத் ஒரு மாசத்துல வ டான்ஸ் கற்றுக்கணும் அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும் எத்தனை மணிக்கி வரோணுங்க மேடம் ஆமாங்க மேடம் ஓகேங்க மேடம் மேடம் ஒன் அவ் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே எனக்கு கற்றுக்கிட்டு ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க மேடம் எனக்கு ஒரு ஃபெ இது ஒரு வந்துருக்குங்க மேடம் அதுக்கு போகணுங்க ஓகேங்க மேடம் ஓகேங்க ஓகேங்க மேடம் ஆ ஓகேங்க வெச்சிறேங்க மேடம்